நான் வந்து வீட்லயே தோட்டம் போட்டுயிருக்கேன் எங்கள் வீட்லையும் தோட்டம் போட்டுயிருக்கேன் மேலே மாடிலையும் தோட்டம் போட்டுயிருக்கேன் அப்போ இதில் வந்து காய்கறிகளும் வச்சியிருக்கேன் மிளகாயும் வச்சியிருக்கேன் பச்சை மிளகா நாங்கள் அதையவே விட்டுட்டா நல்ல பழுத்த மிளகாவும் ஆயிரும் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் பாவக்காய் இப்படி எல்லா காய்கறிகளையும் நாங்களே வளர்த்திக்கிறோம் நான் கடைக்கிப் போய் காய்கறி ஜாங்ஸ்தி வாங்க மாட்டேன் வெங்காயமும் போட்டுக்குறோம் பூண்டையும் போட்டுக்குறோம் ஆனால் பூண்டு அதிகமாக வளராட்டி கூட பூண்டு மட்டும் வாங்கறக்காக வேண்டி கடைக்கு போவேன் எண்ணெய் வாங்கறக்கு போவேன் மற்றபடி இதுவும் கூட தேங்காயெல்லாம் இருந்தா உடச்சி எண்ணெய் பண்ணி எண்ணெயை போ பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் பின்ன தேங்காயை இது திருவி சமையலுக்கெல்லாம் போட்டுக்குவோம் அதிகமாக இருந்தா விற்குவோம் விற்க மாட்டோம் கொட்டி வச்சுக்குவோம் காயட்டும் அப்படியே மெல்ல மெல்ல ஒன்று ஒன்று எடுத்து சமைக்குறோன்னு அப்புறம் தோட்டத்தில் மேலே மாடியிலையும் கீரை பின்ன இந்த என்னா இது பாவக்காய் நான் கொத்தவரங்காய் சொரக்காய் இதெல்லாம் தோட்டத்தில் மட்டமாக அப்படியெல்லாம் போட்டு வச்சுக்குவோம் எல்லா காய்கறிகளும் நம்மக்கிட்டே இருக்கனால நம்ம வெளிலையும் விற்கலாம் கத்திரிக்காய் அவரக்காய் நான் பீக்கங்காய் அதெல்லாம் விற்றுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வேணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை வேறு புதுசாக ஏதோ ஒரு காய் பழம் வாழைப்பழம் மற்றபடி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நம்ம வாங்கிக்குவோம் முருங்கக்கீரை இதெல்லாம் சத்து உள்ளது இதெல்லாம் நல்ல நாங்கள் தோட்டம் போட்டு நாங்க நாங்களே தோட்டத்தில் உடச்சி எடுத்துக்குவோம் முருங்கக்கீரன்னு எடுத்தேன்னா முருங்க மரத்தை எடுத்தேன்னா காய்லருந்து பூவுலருந்து எல்லாமே பொரியல் அவியல் கூட்டு வறுவல் எல்லாம் பண்ணிக்குவோம் அதையவே தனித்தனியாக வைக்கும் போது எங்கள் வீட்டில் பெரிய தினம் சமையல் கறி அதைவிட இது தான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கக்காயில் வந்து பொரியல் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் அதுவே தனியாக வறுவலாக பண்ணி வைக்கலாம் ரொம்ப சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் தோட்டம் வீட்டுத் தோட்டம் போட்டு அதுலருந்து அப்போ அப்போ பொறிச்சு சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்கான்னா கூட்டு வைக்கவோ சாம்பார் வைக்கவோ அத ஒரு கறி மாதிரி பண்ணவோ அதெல்லாம் பச்சை காயாக பொறிச்சிவிட்டு வந்து அப்போவே பண்ணுறது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எல்லாம் போட்டு தோ வீட்டுத் தோட்டமே நானே பண்ணி வச்சுக்குவேன்